விவசாயத்தில் முக்கியமான அம்சம் என்னென்னா எல்லாமே முக்கியமானதுதான் அதில் வந்துட்டு நம்ம வந்து எக்கனாமிக் எக்கனாமி எல்லாமே அதில் வந்துட்டு எல்லாமே ஒன்றுதான் நம்ம வந்துட்டு சேற்றுல காலை வைச்சாதான் சோறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட பழமொழி கூட நிறையா இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் வந்துட்டு வருமானம் ஈட்ட முடியுமான்னு கேட்டால் ஈட்டலாம் நிறையாவே அதில் வந்துட்டு வருமானம் நம்மளால சம்பாதிக்க முடியும் வருமானம் வராது அப்படின்னு நம்ம எதை விவசாயத்தை வந்து நம்மளால் ஒதுக்க முடியாது வருமானம் அப்படிங்கிறது நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் அதில் வருமானம் கிடைக்கும் அதை பொறுத்த வரைக்கும் அது வேலை செய்யணும் நம்ம மம்முட்டி பிடிச்சோ அதில் வேலை செஞ்சுதான் ஆகணும் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பாடு வருமானம் அதை இப்போ அதை தவிர இப்போ வந்து நம்ம முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்ம நம்ம வேலை செஞ்சால் நம்ம சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்லாயிருக்குலாம்